சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் அப்படியாங்க சார் ஆ இருக்குங்க சார் கேஆர்பி டேம் இருக்கு காவேரிப்பட்டினம் சைடு போனால் பொன்னீஸ்வர மடம் இருக்கு அதற்கப்பறம் பார்த்தீங்கனா நிறைய கோவில்கள் இருக்கு சாமிங்க இருக்கு கோவில் இருக்கு ஓரளவுக்கு இருக்குங்க சார் கிருஷ்ணகிரி ஃபாரஸ்ட்டுனா கேஆர்பி டேம் தாங்க சார் அந்த பக்கம் அந்த சைடு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு ஆ மலையேறுறமாதிரி இருக்குங்க சார் இருக்குங்க சார் மலையேறுகிற மாதிரினா ஃபாரஸ்ட் இருக்கு அதே மாதிரி கோயில்களுக்கு போனால் பெரிய மலையான் கோயில்ன்னு சொல்லிவிட்டு ஒரு கோயில் இருக்குங்க சார் அந்த மலைகிட்ட போனால் நல்லா சக்தி வாய்ந்த சாமி நல்லா பார்க்கலாம் அந்த சைட் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கலாம் கோயில்ங்களில் சாமிகளை பார்க்கலாம் மலை மேலே ஏறி போகறமாரி தான் இருக்கு சார் ஸ்டே பண்ணுறதுக்குனா அந்த கிருஷ்ணகிரியில ஏதாவது ரூம் தாங்க சார் எடுக்கணும் சார் கேஆர்பி டேமுக்கும் என்ன ஒரு கால் மண் நேரம் தான் ட்ராவல் ஆ கால் மண் நேரம் தான் ட்ராவலு அங்கே போனிங்கன்னா ரூம் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ டேமுக்கெல்லாம் போ என்னங்க சார் ஆ ஃபுட்டெல்லாம் நல்லா கழுவி கொடுக்குறாங்க சார் கழுவி கொடுக்குறாங்க மீன் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அங்கேலாம் ஃபுட்டு நல்லா ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குங்க சார் அப்படி உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்குறோங்க சார் ஆமாம்ங்க சார் ஓரளவுக்கு நல்லா பேமெண்ட் அமௌண்ட் இருந்தால் தான் அங்கேலாம் நல்லா சுற்றி பார்க்க முடியும் சார் எங்கே சென்னையில் இருந்தாங்க சார் சார் சென்னையிலேந்து நைட் ஒரு பத்து மணிக்கு கிளம்புனா பத்து மணிக்கு அங்கேருந்து கிளம்புனா காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆயிடலாங்க சார் ஆ அவ்ளோ தாங்க சார் ட்ராவல் அவ்வளோ தான் ஆ ஓகேங்க சார் கிளம்புங்க சார் வாங்க ஆமாம்ங்க சார் ஆ சொன்ன இடம் ஃபுல்லும் ஒரு நாள் கேஆர்பி டேம் சுற்றி பார்த்துட்டு நல்லா மீன் சாப்பிட்டு நல்லா ஃபுட்டுங்கலாம் சாப்பிட்டு நல்லா போகலாம் இன்னொரு நாள் இந்த கோயில் அதெல்லாம் சுற்றுறதுக்கு ஒரு நாளுங்க சார் இப்போ அது இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுற்றி பார்க்கணும்னா ஒரு தாராளமாக ஒரு த்ரீ டேஸ்ஸு பார்க்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் தேங்க் யூங்க